வருங்கால சந்ததியினருக்கு வந்து விவசாயம் வந்து ரொம்ப முன்னேறியிருக்கு ஆரம்ப காலங்களில் ஏர் ஓட்டுவாங்க மாட்டுச்சாணம் போட்டு நெல் நெல் விளைவாங்க அப்போது வந்து எந்த மருத்துவ வசதிகளும் வரலை இப்போது கால காலமாக விவசாயம் வந்து ரொம்ப முன்னேறியிருக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு ஈஸியாக வேலை செய்ய மக்களுக்கு வந்து மிஷின் வந்துருச்சு எல்லா விதமான வேலைகளுக்கும் மிஷின் வந்துடுச்சு நெல் அறுக்க அடிக்க நெல் இப்போ பதப்படுத்த எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுச்சு இப்போ களை எடுக்கிறதுக்கு கூட மிஷின் வந்துருச்சு எல்லா வசதிகளும் வந்துடுச்சி இப்போ வருங்கால சந்ததியினர் வந்து ரொம்ப வாய்ப்புகள் அவர்களுக்கு நிறைய வசதிகள் வந்துடுச்சி அவங்க ரொம்ப நல்லா போவாங்க அப்படின் சொல்லி இந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கணும் அவங்க நல்லா முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறேன்